வட இந்தியாவிற்கும் தென் இந்தியாவிற்கும் உள்ள முக்கிய கலாச்சார வேறுபாடுகள் என்ன அப்படின்றது நம்ம கொஸ்டின்னா பார்த்தோம்னா ஃபஸ்ட் மொழி மொழியை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம வட இந்தியாவுக்குள்ளே வந்து மோஸ்ட்டாக வந்து இந்தி இதை பற்றி தான் மட்டும் பேசுவாங்க நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க போனால் கூட அவங்க ஹிந்தி பாஷையில் தான் பேசுவாங்க நம்ம அதை புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இதே இது நம்ம ஹிந்தி கத்துக்கிட்டு நம்ம போக முடியுமா அதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது அதே மாதிரி உணவை பற்றி மட்டும் பார்த்தோம்னா உணவு முறையில் பார்த்தோம்னா அவங்க வந்து சப்பாத்தி ராகி கோதுமைல மைதா மாவில் இந்த மாதிரி இது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க வேற எதுவும் செய்ய மாட்டாங்க நம்ம அரிசி வகைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து மோஸ்ட்டாக கிடையாது அவங்க உணவு முறை முக்கால்வாசி டிபன் ஐட்டமே வந்து சப்பாத்தி இது மாதிரி தான் பூரி இந்த மாதிரி தான் போட்டுட்டுருப்பாங்க உடைகள் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ப இந்தியாவில் வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ப புடவைங்க சாரீஸ் பிளஸ் சுடிதார் இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ப வந்து தென்னிந்தியாவுல போட்டுட்டுருக்கோம் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்ட் மோஸ்ட்டாக வந்து அந்த ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன் போனால் கூட சாதாரண ஃபங்க்ஷன் போனால் கூட வந்து சோலி குர்தா இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டுருப்பாங்க நம்பளால அதுக்கு வந்து நம்ப போய் அங்கே போய் இருந்தோம்னா அந்த அளவுக்கு நம்பளால ஈடு கொடுக்க முடியாது அதனால் உடைகள் வந்து தென் இந்தியா தான் மோஸ்ட்டாக நம்பளுக்கு நல்லா இருக்கும் நினைக்க நான் நினைக்கறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானிலை பற்றி நம்ம பார்த்தோம்னா வானிலை வந்து அங்கே வந்து ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரில்லாம் வந்து குளிர்காலம் அந்த மாதிரில்லாம் அவங்களுக்கு இருக்கும் இங்கே தென் இந்தியாவில் நம்மளுக்கு வந்து சூடு ஹீட் இந்த மாதிரி வெயில் காலமும் நம்மளுக்கு சற்று கொஞ்சம் இதா தான் இருக்கும் கல்வி அறிவு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக வட இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு வந்து கல்வி அறிவு அங்கே இல்லைன்னு எனக்கு தெரியிது தென் இந்தியாவில் மோஸ்ட்டாக நம்ம நிறைய பேர் வந்து சாதாரண வேலையில் இருந்தால் கூட நம்ம கல்வி அறிவு இருக்கிறதனால் நம்ப நிறைய பேர் நம்ம வந்து முன்னுக்கு வந்து காமிச்சிட்டுருக்கோம் அதனால் நம்ப வந்து நல்லபடியாக நம்ம வந்து தென் இந்தியா தான் எனக்கு சிறந்தது நான் தெளிவாக சொல்கிறேன்